செடி கொடியெல்லாம் வளர்த்துறங்கம்மா ஒன்றும் பிரச்சின இல்லை கொய்யா மரம் வளர்த்தலாம் அது இது எலுமிச்சைம் பழம் நாற்று இருக்குது அதுவும் வளர்த்தலாம் கீரை ஐட்டம் இருக்குது கீரை ஐட்டம் எல்லாம் போடுவோம் பிடிப்போம் அது போக சுரக்கா இந்த கொத்தவரங்காய் அது போக அவரைக்காய் பீர்க்கங்கா இந்த விதையெல்லாம் போட்டு நாங்களெலாம் வளர்த்துவோம் மற்ற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணி கன்று வளர்த்துவோம் இதுக்கப்புறோம் வாழை மரம் வளர்த்துவோம் வீட்டுக்கு வேணுங்கிற பொருள்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்கு அங்கேங்க செடிகளை போட்டு வளர்த்தி இது சாப்பிட்றக்கு வேண்டிய பொருள் பொ பொருளெல்லாம் நாங்கள் போட்டு செஞ்சுக்கிவோம் நாங்கள் எப்போவுமே பூராவுமே செஞ்சுக்கிவோம் அப்புறோம் பூரா செடி கொடி எல்லாமே வந்துரும் பிடிக்கும் வேணுங்கிற அளவுக்கு சாப்பாட்டுக்கு எங்கள் எங்கள் இதுக்கு மட்டும் எடுத்துக்குவோம் அளவாக போட்டு அளவாக நாங்கள் செஞ்சுக்குவோம் விற்கிறக்கலாம் ஒன்றும் கொண்டு போகிறதில்லைங்க சும்மா செடி கொடி இப்படி போட அவரைக்காய் அது இது கட்டக்காய் கிட்டக்காய் எதாவது போடுறது ஆடு மீதம் மீதம் ஆடு இருக்குது ஆடு திங்கும் வேஸ்ட்டாகவே வேஸ்ட்டே செய்ய மாட்டோம் எதுவுமே எங்கள் கிட்டே அளவுக்கு எல்லாமே நல்ல செஞ்சு வச்சுக்கிவேன் வீடு வீடாக எல்லாமே அது செஞ்சு பழகிக்கிங்க வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வந்து செடி கொடி இடம் இருந்தால் எல்லாம் போட்டு செஞ்சுக்கணும் நம்ம அவ்வளோதான்